மீனவர் சாதிகள் அப்படின்னு பார்த்தாக்கா நிறைய மீனவர்கள் சாதிகள் இருக்குது பார்த்தாக்கா ரொம்ப நிறைய சொல்லலாம் அது மாதிரி வந்துட்டு என்ன மீனவர் சாதியில வந்துட்டு என்ன மக்கள் வந்து கொண்டாடப்படுவோம் அந்த பண்டிகை என்ன அப்டின்னு கேட்டாக்கா மீன்பிடித்திருவிலா அப்படின்னு ஒன்று நடக்கும்

மீன்பிடித்திருவிழா வந்து நடக்கும்போது மீனை வந்துட்டு டிஃப்ரண்ட் டிஃப்ரண்ட்டான மீனை மீன் வகை என்னென்ன மீன் வகையோ எல்லா மீன் வகையும் பிடிச்சிட்டு வந்துட்டு ஒரு கூறுப் போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறது மீனை வச்சி விளையாட்றது அந்த மாதிரி பண்ணிகிட்டுருப்பாங்க மீன் அதுதான் மீன்பிடித்திருவிழா அப்படிங்கிறாங்க ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியது மீனவர்கள்லையே நிறையா டிஃப்ரண்ட் டிஃப்ரண்ட்டாக சாதியினர்லாம் இருக்காங்கள் போட்டுக்கு போய்ட்டு மீன் பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒன்றுதான் ஆனால் அதையும் தாண்டி மீன் பிடிச்சிட்டு வராங்கள் கடல்ல அப்படின்னு பார்த்தாக்கா எவ்வளவோ வகை மீன் இருக்குது டிஃப் உருவ அளவில் வேறுபட்டு அப்புறம் நிறத்தில் வேறுபட்டு சைஸ்ல வேறுபட்டு இந்த மாதிரி நிறைய மீன் இருக்குது அந்த மாதிரி மீனை கொண்டு வந்து மக்கள் வந்துட்டு பிடிச்சிட்டு வந்து தூரமாக போய்ட்டு கடல்ல தூரமாக போய்ட்டு பிடிச்சிட்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடி அதை வச்சி அதை வந்து ஷேர் பண்ணி அதை வந்து விற்கிறது கூறுப் போடுறது அந்த மாதிரி மீன்பிடித்திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்றா அமையுது அங்கே உள்ள மக்கள் வந்து இதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க ரொம்ப வந்து எப்படா வரும் மீன்பிடித்திருவிழா அப் அப்படிங்கிறதுதான் ஒரு ஆவலோட இருக்காங்கள்